அதாவது நாங்கள் இரு வசிக்கிற இடத்துக்கும் பக்கத்தில் வயலில் மயிலை பார்த்துருக்கோம் மயில்ங்கிறது நம்ம நாட்டுடைய தேசியப் பறவைன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மயில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு அதுவும் அந்த இந்த தோகையை விரிச்சு அந்த இருக்கிற அழகை பார்க்கும்போது நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நான் கூட அது ஒரு டைம் பார்த்துட்டு அந்த தோகை விரித்தபடி இருக்கும் போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிணோம் ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள அது டக்குன்னு நம்பளை கண்டதும் கிட்டக்க போகும்போது கண்டதும் எஸ்கேப் ஆயிடுச்சு மயில் பார்க்கறதுக்கு நல்லாருக்கு நல்ல சாதுவான பறவையாகவும் தெரியுது மயில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பறவைங்க நாங்கள் இருக்கிற இடத்துக்குப் பக்கத்தில அடிக்கடி வந்து அதுவும் நெறைய ரெண்டு மூணு மயிலாக வரும் நாலு மயிலாக வரும் சேர்ந்து தோகையை விரிச்சு சில சமயம் தோகையை விரிச்சு அது நல்லா இருக்கும்ங்க அதுங்களை பார்த்துட்டு நம்ம கிட்டக்க போயி ஆர்வமாக சரி ஒரு ஃபோட்டோ எடுப்போம்னு கிட்டக்க போனோம்னா நம்பளை கிட்டக்க போய் பார்க்க முடியலை அ நல்லா அதனுடைய தோகையை விரிச்சு ஆடுற சூழ்நிலை நல்லா இருக்குது